ஸ்விக்கியில் வந்து மதி என்ற ஒரு கடையில் வந்து நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த சாப்பாடு வந்து அரை மணிநேரத்துல வரும்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் வரலை எனக்கு வேற பசிக்குது அதனால் வந்து நான் அந்த ஆப்பில் போய் அந்த டெலிவரி அண்ணாவுக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன் அவங்க வந்து இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்ரை மணிநேரத்துல வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் என் வீட்டு வாசல்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்போது வரும்னு தெரியல நான் வந்து காசு கையில் கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து இவங்க இவ்வளோ லேட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல